இப்போ நான் ரீசண்டாக வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் வந்து எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குனா வந்து இப்போ வந்து நம்ம ஃபோனை எப்பயுமே நம்ம கையிலியே வெச்சுருக்க முடியாது இப்போ வந்து எனக்கு கால் வந்துச்சினா எனக்கு டக்குனு வந்து ஸ்மார்ட் வாட்ச்சில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது மெசேஜ் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் அதில் நம்ம ஹார்ட் ரேட்டு பிபி எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் டைம் செட் பண்ணிட்டு இப்போ வந்து டைமிங்லாம் டைமர்லாம் வைச்சா வந்து வாட்ச்சில் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு வந்து இப்போ வந்து நம்ம டிராவலிங்குலலாம் இருக்கும்போது வந்து நம்மளால் இப்போ ஃபோன் எடுத்து டக்குனு பேச முடியாது அந்த ஸ்மார்ட் வாட்ச்சினால கால் வர்றது பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு